எனக்கு சுவாரசியமான விஷியன்னா எனக்கு வந்து வீடு கட்டணும் வீடு கட்டுறது தான் என்னோடய பெரிய எய்ம் வீடு கட்டிவிட்டு ஒரு கார் வாங்கணும் அதான் அதுக்கான ஒரு இது தான் இப்போது எல்லா வே வேலையும் வந்து செஞ்சிட்டுருக்கோம் அதேபோல் அந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் வீடு வீடு கட்டி இருக்கணும்ன்னு ஒரு ஆசை பட் ஆனால் எங்கள் சொந்த ஊர் வந்து வேறு அதனால் அங்கே அங்கே தான் வீடு கட்டுற ஒரு சூழல் இருக்கனால நாங்கள் அங்கே வீடு கட்டிக்கலாம்ன்ருக்கோம் அப்பறம் வந்து எனக்கு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணுன்னு ஒரு ஆசை ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்துலலாம் ஜாபுக்கு போகிற அளவுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இன்னும் வரலை நான் வெளியில் அதர்ஸ் டிஸ்டிக்ட் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொண்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு வேலை வாய்ப்புனா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நான் வீட்டில் இருந்தே வேலை பார்த்துட்டு அந்த மாதிரி இருப்பேன் நான் படித்த படிப்புக்கு நான் வந்து அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்டிக்ட் போகிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது எனக்கான வேலை இங்கேயே கெடைச்சிச்சினா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப எய்ம்னா நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல சம் ஒரு வீடு கட்டி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு நம் நிம்மதியாக இருக்கணும் அந்த ஒரு இது தான் வேறு ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை எனக்கு வந்து நான் எனக்கு எனக்கு ஒரு கொழந்தை இருக்குது அந்த குழந்தைய நல்லா படிக்க வெச்சுட்டு அந்த மாதிரி இருக்கணும் இதான் என்னோடய சுவாரசியமான ஒரு விஷியம் வேறு எதுவும் இல்லை